கிணத்துல சின்ன வயசில் வந்து சேந்திதான் எடுக்கணும் குடத்துல கட்டி கயித்த கட்டிப்போட்டு சேந்திதான் எடுக்கணும் இப்போ அந்தமாதிரி வரல மின்சாரம் மோட்ரு வந்ததினால இப்போ மோட்ரு போட்டுவிட்டு மேலே தண்ணிர் வந்துடுது அதில் வந்து ஓடையில் தண்ணிர் போய்ட்டுருக்குது வாய்க்காலில் தண்ணிர் போனாக்கா துவைக்கவோ குளிக்கவோ குடிக்கவோ மோந்துக்கிறதுக்கு நல்லா இருக்கு என்ன இருந்தாலும் சின்ன வயசில் தண்ணியை சேந்தி எடுத்த அனுபவங்கள் நல்ல அது நல்ல அனுபவம் இப்போது வந்து ஈஸியாக கிடைக்கிறதுனால சில எங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து அதனுடைய அனுபவம் வந்து கிடைக்கிறது இல்லை